ஆ ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் ஒரு கிலோன்னு பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஐநூறுரூபா விற்கிது இப்போ ஒரு கிலோவில பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பத்துரூபான்னு வச்சிக்கிட்டாலும் அதில் வந்து மொத்தமே ஐம்பது பீஸ் இருக்கும் நீங்கள் ஆயிரம் கேக் பீஸ் கேட்குறீங்க அப்படிங்றதுக்காக நான் இருபது கிலோ தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌன்ட் வந்து ஃபைவ் தொளசண்ட் போல் கொடுக்க வேண்டி இருக்கும் சார் ஆ ஓகே சார் அது நம்ம கடையில் வந்து எல்லா விதமான கேக்குமே இருக்குது நீங்கள் என்ன கேக் கேட்குறீங்களா அதை அப்படியே நாங்கள் தந்திருவோம் ம் எல்லாமே ஃபிரெஷ்ஷா ஆ அதெல்லாம் இருக்குது சார் நீங்கள் ஆ ஓகே சார் அட்ரஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸப்ல சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிவிடுறேன் எப்படி சார் நேராக நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கே வரனுமா இல்லை நீங்கள் சொல்கிற ஸ்கூல் அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து டெலிவரி பண்ணனுமா சார் ஓகே சார் ஓகே சார் அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்கள் நம்ம கடையில் வந்து எல்லாமே ஃபிரெஷ் கேக்கு தான் எதுவுமே வந்து ரொம்ப நாள் வச்சது இல்லை மீந்து போனது அதுமாதிரில்லாம் எதுவுமே கிடையாது சார் நீங்கள் கவலையே படாமல் வந்து வாங்கிட்டு போங்க நீங்கள் பக்கத்திலக்கோட விசாரியுங்க சார் எங்கள் கடையை பற்றி எப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதுவும் சின்ன பசங்களுக்குன்னு சொல்கிறீங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்னு சொல்கிறீங்க நல்லா தரமாகவே பண்ணிடலாம் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்கள் அப்படியா சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க நல்லா தரமாக பார்த்து பண்ணிடலாம் சார் ஒன்றும் கவலையே படாதீங்கள் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு எங்கள் கடையில் உள்ளவங்க உங்கள் கேக்கை டெலிவரி பண்ணிடுவாங்க சார் அமௌன்ட் மட்டும் நீங்கள் அமௌன்ட் மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பே பண்ணிடுறீங்களா ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக தேங்க் யூ சார்